சின்ன வயதுலேருந்தே நானு வந்து ஓவியம் வரைஞ்சிருக்கேன் அப்படி பார்க்கும் போது என்னோடய ஓவியம் நல்லா அழகாக எப்போயும் வரைஞ்சிட்டு இருந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருந்துகிட்டு இருந்துருக்கு இதை நான் வந்து எப்போ உணர்ந்தேன் அப்படின்னா என்னோடய சின்ன வயசுலேயே நான் உணர்ந்துருக்கேன் அப்படி சின்ன வயதில் உணரும்போது மற்றவங்க இந்த ஓவியத்தை பார்த்து நல்லா இருக்குதுன்னு வந்து ஒரு புகழ்ந்துறை கொடுக்கும் போது அதை நான் பெரிதாக எடுத்துக்கிட்டது இல்லை அப்படி பெரிதாக எடுத்துக்கிட்டது இல்லைனு அப்படின்னாலும் நமக்குள்ளே இன்னும் வந்து நிறைய ஓவியங்கள் வரையணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்துக்கொண்டு இருந்துது அப்படி இருக்கும் போது தான் வயது வர வர வர நானும் ஓவியங்கள் நிறையா வரைந்து கொண்டு இருந்தேன் அப்படி வரைந்து கொண்டு இருக்கும் போது ஒருநாள் என்னுடைய வகுப்பில் நான் வரைஞ்ச ஓவியத்தை வச்சு அது ஒரு இதய இருதய சம்மந்தமான ஒரு வரைபடம் அந்த வரைபடத்தை வச்சு வகுப்பில் உள்ள அனைவரும் ஏகோபித்தமான கரகோசங்கள் கொடுத்து நல்ல ஒரு பாராட்டுகள் கொடுத்தாங்க வகுப்பு சக தோழர்கள் மட்டும் இல்லாமல் வகுப்பு ஆசிரியரும் என்ன வந்து புகழ்ந்து பெரியளவுக்கு அதை பாராட்டி கௌரவிச்சு கௌரவிக்கிற அளவுக்கு அதை வந்து கொண்டு வந்தார் இது மட்டும் இல்லாமல் நான் வந்து கல்லூரியில் படிக்கும் போதும் நிறைய வரைபடங்கள் வரைஞ்சிருக்கேன் அப்போ வந்து பெரிய பெரியதாக வந்து நான் ஓவியத்தை வரைஞ்சதுக்கு சிறிய வயதில் வரைஞ்சதை விட பெரிய வயதில் நான் அவ்வளோவாக ஆர்வம் காட்டி வரைந்தது இல்லை ஏன்னா படிப்பு மற்ற விஷயங்கள் இருந்ததனால் அதை நான் பெரிய அளவுக்கு நான் எடுத்துக்கொண்டு போனதில்லை இருந்தாலும் கல்லூரி படிப்பில் படிக்கும் போது அது ஒரு பாடமாகவே இருந்தது அந்த பாடத்தை நன்கு உணர்ந்து அந்த பாடத்திற்க்குரிய வரைபடங்களை நன்றாகவே வரைந்து உள்ளேன் மேலும் மேலும் வந்து இப்போவும் எனக்கு வந்து வரையறத்துக்கு உண்டான அந்த அனுபவங்களும் இந்த வரையறத்துக்கு உண்டான ஆசையும் மேலோங்கி இருப்பதனால் இருக்கு இப்போவும் நான் வரைஞ்சிட்டுருக்கேன் அதை வந்து நான் வந்து எப்போவும் வந்து வெளியில் கொண்டு வந்தது இல்லை வெளியில் கொண்டு வந்தது இல்லை அப்படின்னாலும் வெளியில் சில நேரங்களில் அதை வந்து கொண்டு வர்ணுன்னு ஆசைப்படுறேன் அதனால் கொண்டு வரதுக்குண்டான முயற்சிகளையும் இனிமேல் நான் எடுப்பேன்